விளையாட்டில் வெற்றி தோல்வி ரெண்டும் சகசந்தான் வெற்றி பெற்றவன் முதல்ல ரொம்ப சந் வெற்றி பெற்றவன் முதல்ல சந்தோஷப்படுவான் நம்ம ஜெயிஷ்ட்டோம் அப்படின் சொல்லி சந்தோஷப்படுவான் ஆனால் தோல்வி அடைஞ்சவன் அங்கே அவன் தோற்றுப் போய் நிற்கும்போது அவன் அவனுக்குள்ளே ஒரு வெறி வரும் நாம அடுத்த மேட்சி நம்ம வின் பண்ணனும் இதை விட பெட்ராக வின் பண்ணனும் அவங்கள ரீடிங்கில் தோற்க வச்சி நம்ம இதோட பெட்ராக வின் பண்ணி இந்த மேட்சி இல்லாமல் மேதி எல்லா வர எல்லா மேட்சிலும் நாம தான் வின் பண்ணனும் அப்படி சொல்லி விளையாடுவான் ஆனால் வெற்றி அடைஞ்சவன் நம்ம இந்த மேட்சி ஜெயிச்சிவிட்டோம் அடுத்த மேட்சி நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு கருவத்தில் ஆடுவான் முதல்ல வெற்றி தோல்வி ரெண்டுத்தையும் ஏற்றுக்கிற மனப்பான்மை வேணும் அது இருந்தால் எல்லா மேட்சிலும் நம்ம வெற்றி பெறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் எப்போதுமே நாம விளையாட்டை விளையாட்டை நினச்சி பார்த்து விளாடணும் விளையாட்டு மாதிரி பார்த்து நல்லா விளாடணும் அது வந்து காசுக்கு வியாபாரத்துக்கு அந்தமாதிரி எலலாம் விளாடவேக்கூடாது நாம விளையாட்டுக்கு ஒரு மரியாதை கொடுத்து விளாடணும் அப்போ விளா அந்த விளையாட்டுக்கு மரியாதை கொடுத்து விளாடும்போது நம்மளுக்கு நாம அப்போவே பாதி ஜெயிச்ச மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் ஜெயிச்சு

அந்த விளையாட்டுக்கு பெருமை சேர்த்துர்லாம் பர்ஸ்ட்டு தோல்வி அடைஞ்சவன் எப்போவுமே அடுத்த மேட்சி நம் ஜெயிக்கணுன்ட்டு வெறி கொண்டு தான் ஆடுவான் அதனால் தோத்தவனை என்னைக்குமே ஏளனமாக பேசக்கூடாது அப்படி பேசுனா அவன் வந்து அதுக்குத் தகுந்த எஃபர்ட்டை போட்டு மூணு மடங்கு இல்லை நூறு மடங்கு அவன் தான் வின் பண்ணுறதுக்கு ஒரு மூல காரணமாக இருப்பான் இது தான் வெற்றி தோல்விக்கான ஒரு முன் உதாரணமாக இருக்கும் தோல்வி அடைஞ்சவங்களை எப்போவுமே நம்ம ஏளனமாக பேசக்கூடாது அப்படி பேசுனா அவர் வந்து நூறுக்கு நூறு சாத்தியத்தில் வெற்றி பெறதுக்கு அதிக அளவு வாய்ப்பிருக்கு முதல்ல தோல்வியையும் வெற்றியையும் சந் தாங்கிக்கிற மனப்பான்மை வேணும் இது தான் வெற்றி தோல்வி ஒரு மூல உதாரணமாக இருக்கும்